அது செலிப்ரேஷன்னா நம்ம வந்துவிட்டு பர்டே கொண்டாடுவோம் அப்புறம் கல்யாணம் கிரகப்பிரவேசம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் இப்போ பர்த்டேன்னு வெச்சிக்கோங்களேன் அதில் வந்துவிட்டு நிறையா பேர் இப்போ வரைக்கும் நிறையா பர்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க இப்போ வந்து ஹோட்டலில் செலிப்ரெட் பண்ணுறவங்களும் இருக்காங்க சிம்பிளாக வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதுலேயும் இந்த கொழந்த பிறந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இயர் பர்டே கொண்டாடுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபே கொஞ்சம் நிறையா செலவு பண்ணி கொண்டாடுவாங்க அதில் வந்துவிட்டு அதில் வந்து ம அந்த ஹால் புக் பண்ணுறது ஹோட்டலில் அந்த மாதிரிலாம் புக் பண்ணி அது கொஞ்சம் கிராண்டா சூப்பராக கொண்டாடுவாங்க ஃபஸ்ட் பர்டே அப்படின்றனால இப்போது அதே மாதிரி ஒரு ஒரு பாட்டிக்கு வந்து நூறு வயசு ஆகிடுச்சி அப்படின்னா அதை வந்துவிட்டு அவங்க ஃபேம்லி எல்லோருமே செலிப்ரெட் பண்ணுவாங்க பர்த்டேன்னா அதே மாதிரி ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி அப்படி ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது அவங்களுக்கு பர்டே அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை வந்துவிட்டு அவங்க ஃபேம்லி ஃபுல்லாக ரொம்ப கிராண்டா ரொம்ப கிராண்டா அந்த மாதிரிலாம் செலிப்ரெட் பண்ணுவாங்க அதனால் வந்துவிட்டு அந்த அந்த மாதிரி ரொம்ப கிராண்டா கொண்டாடணும் அப்படின்னு நினைக்குறவங்கள்லாம் போய் ஹோட்டலில் வந்துவிட்டு ஹால் புக் பண்ணுவாங்க நல்லா பெருசாக இருக்கிற ஹாலாகப் பார்த்து புக் பண்ணுவாங்க அந்த ஹால்லேயும் அவங்க வந்து டெக்ரேட் பண்ணுறத்துக்குன்னு நிறையா இதெல்லாம் வெச்சிருப்பாங்க அந்த டெக்ரேட் பண்ணுறத்துக்கு அந்த பொருள்லாம் வந்துவிட்டு நிறைய இருக்கும் அந்த பலூன்ஸ் அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்கும் அதெல்லாம் வெச்சி அவங்க நம்ம எப்படி சொல்கிறோமோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹாலுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துவிட்டு நிறையா அந்த டெக்ரேஷன்லாம் பண்ணித் தருவாங்க அப்றம் அதுவும் அந்த பெரிய ஹோட்டல்ஸுலலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இதெல்லாம் சூப்பராக பண்ணிக் கொடுப்பாங்க அப்புறம் வந்துவிட்டு கல்யாணம் அப்படின்னா தமிழ்நாட்ல பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துவிட்டு கல்யாணம் அது வந்து ரொம்ப பெருசாகவே பண்ணுவாங்க கல்யாணம் அப்படின்னாலே ஒரு ஒரு இதுவாக நல்லா கிராண்டா பண்ணுவாங்க சில பேர் வந்து கோவில்லேயும் சிம்பிளாக பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்துட்டு மண்டபத்தில் அந்த சாப்பாடு அந்த மாதிரிலாம் போடுவாங்க ரொம்ப கிராண்டா பண்ணுறவங்க அந்த ஃபோட்டோ ஷூட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் நிறையா ரொம்ப செலிப்ரேட் பண்ணி அதை ரொம்ப செலிப்ரேட்டாக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பெரிய மண்டபத்தில் பண்ணுறது ஹோட்டலில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க அப்புறம் வந்துவிட்டு வீடு குடி போகிறது அப்படின்னா வீடு குடி போகிறதுல வந்துவிட்டு ஒரு ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டி அதை வந்துவிட்டு அதுக்கு அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணி ரொம்ப இது பண்ணி கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அந்த வீட்டுக்கு வந்துவிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணணும் செலிப்ரெட் பண்ணி அவங்க நம்ம வந்து அந்த கிரகப்பிரவேசத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் அதை வந்து நல்லா கிராண்டாவே பண்ணுவாங்க இந்த ஹோமம்லாம் பண்ணுவாங்க கிரகப்பிரவேசம் அப்போது அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்றம் வந்துட்டு நிறையா செலிப்ரேஷன்லாம் இருக்குது அப்றம்